நாங்கள் தோட்டத்துக்கு வந்து நடுவதற்கான செடிகளை வந்து ஒன்னாக கோபி சந்தைகள்லேயோ அல்லது செடி வளக்கிறாங்கள்ல அவங்ககிட்ட போய் வாங்கிட்டு வந்து அதை நட்டு அதனுடைய அதுக்கு என்ன மருந்து போடணும் என்ன ஏதுங்கிறதல்லா கரெக்ட்டான படிக்கு நடைமுறையில் கொண்டு வரணும்ங்க செடிகளை வந்து நம்ம நிறைய வெரைட்டி இருக்குது அது என்னன்னங்கறத பார்த்து அது எங்கே போய் வாங்கலாம் அது எது வெச்சா நல்லாயிருக்கும் அப்டிங்கிறத வந்து நாம் நல்லா ஐடியா பண்ணி செஞ்சோம்னா அதனுடைய பெனிஃபிட்டு நம்மளுக்கு நல்லா கிடைக்குங்க அதனால் வந்து நம்ம முடிஞ்ச வரைக்கும் எங்கே இருக்குங்கிறதை கொஞ்சம் துலாவி பிடிச்சி அதை யார் கிட்டே வாங்கலாம் எங்கே வாங்கலாம் அதை வெச்சா எப்படி நல்லாயிருக்கும் அப்டின்னு சொல்லி நம்ம முடிஞ்ச வரைக்கும் நாம் அதை வந்து விசாரித்து பண்ணுறது நல்லதுங்க